சார் வணக்கம் சார் என்னோட பேர் ஜாயிர் ஹுசேன் நான் ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறேன் சார் இதுக்கான ஜிஎஸ்டி பதிவு பண்ணணும் அந்த பதிவு பண்ணியிருக்குறேன் அதோடய எந்த நிலையில் இருக்குங்கிறது என்னனு தெரியிலை அதை செக் பண்ணுறத்துக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்குறோம் என்னான்னு கொஞ்சம் எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள் சார் அது அப்ளை பண்ணியும் ஒரு ரெண்டு மாதம் மேல் ஆயிடுச்சு சார் அது கொஞ்சம் என்னான்னு பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள் சார் அதோடய பதிவு எண் பதிவு எண்ணை வந்து ஏபிசிடி ஒன்று ஐஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இதுதான் சார் கொஞ்சம் என்னான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் சார்